ஹலோ சூப்பர் மார்க்கெட்டா ஃப்ருட்ஸ்னா எல்லா ஃப்ருட்ஸுமே அவைளபிலாக இருக்கா ஓகே ஓகே கொய்யா எவ்வளோ ம் ஓகே அதில் ஒரு ரெண்டு கிலோ வேணும் வேறு என்ன பழம் இருக்குது ஆப்பிள் ஒரு ரெண்டு கிலோ ஆரஞ்சு ஒரு ரெண்டு கிலோ வேணும் ஓகே ஆ வேறு என்ன பழம் இருக்குது ஆமாம் வாழைப்பழம் வேணும் ஒரு ஒரு சீப்பு ஒரு சீப்பு ரெண்டு சீப்பு வேணும்

ம் ஸ்ட்ராபெர்ரி பாக்ஸ்லாம் இருக்கா ஆஹ ஒரு அதில் ஒரு அஞ்சு பாக்ஸ் வேணும் ஓகே ஓகே அதில் ஒரு அஞ்சு பாக்ஸ் போட்டுக்கோங்க அத்திப்பழம்லாம் இருக்கா அத்திப்பழம் ஒரு ரெண்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க அத்திப்பழம் ரேட் எவ்வளோ ஆ ஓகே ஓகே வேறு எதுவும் ஆஃபர்லா இருக்கா ஆ காய்கறி எல்லா காய்கறியுமே வேணும் எல்லா காய்கறிலையுமே அஞ்சு அஞ்சு கிலோ அஞ்சஞ்சு கிலோ வேணும் இல்லை எங்களுக்கு நாளைக்கு ஈவினிங்குள்ளே வேணும் காலையிலே வந்து வேணால் எடுத்துக்கலாமா இல்லை நீங்களே வந்து டெலிவரி பண்ணுவீங்களா ஓகே ஃப்ரீ டெலிவரியா ஓகே தேங்க் யூ